பதினாலாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் பத்தாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம்